ஹலோ சார் கே த்ரீ ஹோட்டலுங்களா நான் வந்து உங்கள் ஹோட்டலில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபுட் ஆட்ரு பண்ணியிருந்தேன் எங்கள் ஊரில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குறதுனால் ஃபுட் ஆட்ரு பண்ணியிருந்தேன் அந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ திடீர்னு கேன்சல் ஆயிடுத்து அதனால அந்த ஃபுட் வந்து எனக்கு வேண்டாம் அதை கேன்சல் பண்ணிடுங்க ஆமாம் சார் அதுக்கு வந்து நான் அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன் அது வந்து எனக்கு திரும்பி வேணும் சார் ஓகே சார் பாதி பேமெண்ட் தான் தருவிங்களா ஓகே சார் ஜிபே மூலம் கூட பண்ணிவிடுங்க ஓகே சார் தேங்க் யூ